டிஸ்டர்ப் பண்ணுறீங்க

ஆ குட்ஈவ்னிங் சார் ஆ சென் ஜோசப் ஸ்கூல் ப்ரின்ஸ்பல்லா சார் என் பையனுக்கு ஒரு அட்மிஷன் வேணும் சார் டென்த்து முடிச்சுருக்கான் அவனுக்கு லெவன்த்து அட்மிஷன் வேணும் அவன் டென்த்தில் நானூற்றி எண்பது மார்க் எடுத்துருக்கான் சார் மேக்ஸுல செண்டமு ஆ அதான் உங்கள் ஸ்கூலில் சொல்லுங்கள் சார் ஓ ஏன் சார் அவன் நானூற்றி எண்பது மார்க் எடுத்துருக்கான் அப்புறோம் மேக்ஸில் வேறு செண்டம் எடுத்துருக்கான் அப்படியே ஜாயின் பண்ணிக்க மாட்டிங்களா ம் ம் ஓகே சார் அப்போ அதற்கான சிலபஸ்லாம் வந்து எப்படி சார் இருக்கும் நார்மல் சிலபஸ் தானா இல்லை எதாச்சும் கஷ்டமாக இருக்குமா ம் ஓ அந்த பசங்க அட்டண்ட் பண்ணுற மாதிரி ஈஸியாக இருக்குமா ம் ம் ஓகே சார் ஓகே சார் அப்போ வந்து நம்ப எப்போ சார் மீட் பண்ணலாம் எப்போ எக்ஸாம் எழுத கூப்பிட்டு வரட்டும் ம் ஓ ஓகே சார் அப்போ வந்து மண்டே என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறமாரி வரோம் எழுதுலன்னா அட்மிஷனில் எதுவும் பிரச்சனை இல்லைல்ல ஆ ஓகே சார் மற்றபடி உங்கள் ஸ்கூலில் ஸ்பெஷாலிட்டிலாம் எப்படி சார் இருக்கும் க்ளாஸு டீச்சர்ஸு அதெல்லாம் எப்படி சார் இருக்கும் ஓ ஓ ம் ஓகே சார் புரியலைன்னா டௌட்டு கேட்டால் திருப்பி சொல்லிக்கொடுப்பாங்கள்ல ஓகே சார் ஓ ஓகே சார் மற்றபடி ஸ்போர்ட்ஸு எல்லாமே நீங்களே ட்ரைன் பண்ணுறீங்களா சார் ம் ம் ஓ ஓ ஓகே சார் ஓகே சார் அப்போ பையனை சேர்க்கலாம்ல சார் நல்லாருக்கும்ல ஓ ஓகே சார் ஓகே சார் அவன் எயிட்டி பர்சண்டேஜ் எடுத்துருவான் கொஷீன் வந்து ஈஸியாக இருக்குன்னு சொல்லுறீங்க டென்ட்த்து சிலபஸ்ஸு ப்ளஸ்ஸு ஜிகே கொஷீன் தான் இருக்கும் ஓ ஓகே சார் ஓகே சார் அப்போ வந்து மண்டே கா மார்னிங் வந்துடுறேன் ஆ ஓகே சார் ஃபீஸ் டீட்டெய்ல்ஸ் பற்றி எதுவும் சொல்ல முடியுமா ஓ ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் மற்றதெல்லாம் நம்ம எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் நேரில் பேசிக்கலாம் சார் ஆ ஓகே சார் தேங்க் யூ சார்